எனது பெயர் வந்து லூர்து மேரி நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அருகில் உள்ள மைக்கேல்பட்டியில் பிறந்தேன் நான் வந்து படித்தது எல்லாம் மைக்கேல்பட்டி ஸ்கூலில் தான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து திருக்காட்டுப்பள்ளி ஸ்கூலில் உயர்நிலைக்கல்வி படித்தேன் அதுக்கப்புறம் மேல்நிலைக் கல்விக்காக கொஞ்சம் வெளி வெளி நகரங்களுக்கு செல்ல வேண்டியதாக இருந்துச்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றபடி எங்கள் வீட்டில் எடுத்துட்டோம்னு சொன்னால் எனக்கு வந்து மொத்தம் நாலு அண்ணனுங்க நான் ஒரே ஒரு பொண்ணு எங்கள் அண்ணனுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அண்ணனுங்களுடைய எல்லாத்துக்கும் வந்து கல்யாணம் ஆகிட்டு எல்லோருடைய அவங்க வீட்டில் வந்து பிள்ளைகள் எல்லோருமே வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பாங்க அந்த அந்த அந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்கள் வீட்டுப் பிள்ளைகள் வந்து எல்லாம் பாசத்துலேயும் எல்லாத்துலேயுமே ஒற்றுமையாகவே இருப்பாங்க எங்கள் அண்ணனுங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி எங்கள் நாங்களும் எல்லாம் எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளும் அப்படி இருப்பாங்க என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து மைக்கேல்பட்டிக்கு அருகிலேயே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா நான் நிறையா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எங்கள் அப்பா வந்து உடல்நிலை சரியில்லாததனால அதிகமாக படிக்க வைக்க முடியல இருந்தாலும் எங்கள் அப்பாவால் முடிஞ்ச அளவுக்கு என்னை படிக்க வைச்சாங்க நான் வந்து அதிகமாக வந்து எனக்கு பிடித்தது என்ன அப்படின்னா பாட்டுப் பாடுவது பாட்டுப் பாடுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு பாடி நிறையா ப்ரைஸ் வாங்கிருக்கிறேன் அது மாதிரி விளையாட்டுப் போட்டிலேயும் நான் கலந்துக்குவேன் அதுலேயும் நல்லா ப்ரைஸ்லாம் வாங்கிருக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து எல்லோருமே சேர்ந்து எங்கே போவோம் அப்படின்னு சொன்னால் வேளாங்கண்ணி போவோம் வேளாங்கண்ணிக்கு வேண்டுதல் வச்சுக்கிட்டு நாகப்பட்டினத்துலேருந்து நடந்து போவோம் அப்போ போகும்பொழுது அந்த கடற்கரை ஓரமாக நாங்கள் போவோம் அதில் வந்து எங்கள் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லோருமே சந்தோஷமா தண்ணியில் குதித்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு நல்லா ஆடிக்கிட்டு போவாங்க என்னுடைய பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா அதில் வந்து அந்த போகும்பொழுது எங்களுக்கு வந்து எவ்வளவு தான் கஷ்டம் இருந்தாலும் அவங்களோட எல்லாத்தோடயும் சேர்ந்து போகும்போது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த இடத்துல தான் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் கோவிலுக்குலாம் போய்ட்டு வருவோம் அதுக்கப்புறம் கூட்டுக் குடும்பமாக இருந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு திருவிழா நேரங்கள்லேயும் வந்து ஒவ்வொரு திருவிழா நேரங்களில் எல்லோருமே எங்கள் வீட்டில் கூடிருவாங்க கூடினாங்கன்னு சொன்னால் அதிகமான பாசமும் அந்த இடத்துல இருக்கும் சுவையான விருந்தும் அந்த இடத்துல இருக்கும் அதேமாதிரி இது மே மாசத்து மே மாசத்தில் வந்து எங்கேயாவது ஒரு சுற்றுலா செல்ல செல்ல ஏற்பாடு பண்ணுவாங்க அப்போ சுற்றுலாவுக்கு எல்லோருமே எல்லார் வீட்லேயுமே கிளம்பிருவோம் எல்லார் வீட்லேயுமே எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லோருமே வந்து எவ்வளோ பணமோ அதை ஷேர் பண்ணிக்குவோம் ஷேர் பண்ணி அதில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பகிர்ந்து வந்து ஷேர் பண்ணி பண்ணதும் இல்லாமல் சாப்பாடுலேருந்து எல்லா விஷயத்துலையும் வந்து ஷேர் பண்ணிக்குவோம் பணத்தை மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே நாங்கள் ஷேர் பண்ணி சுற்றுலா போவோம் அங்கே வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து எவ்ளவு சந்தோஷமா அந்த இடத்துல நாங்கள் இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமா நாங்கள் அங்க இருப்போம் இப்படி எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்களை அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நானும் ஒரு விவசாய குடும்பத்தினுடைய ஒரு அங்கத்தினர் எனக்கு வந்து எங்கள் எங்கள் வயலில் போய் விவசாயம் பண்ணும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வயலில் பார்த்திங்கன்னா நெல் போடுறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலேயுமே நான் வந்து அதில் ஈடுபடுவேன் ஈடுபட்டு அந்த நெற்கதிர்களை அறுக்க அறுக்கிற வரையிலும் வந்து எனக்கு வந்து வயல் வயலில் வந்து வேலை தெரியாது இருந்தாலும் அவங்க செய்கிற வேலையை ரொம்ப நான் ரசித்து பார்த்து அதில் ரொம்ப சந்தோஷம் அடைவேன் என்னுடைய என்ணம் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய பொண்ணை வந்து நல்லா படிக்க வைக்கணும் படிக்க வைக்க அவளுக்கு என்ன படிக்கணும்னு ஆசை இருக்கோ அதை படிக்க வைக்கணும் நான் தான் வந்து எனக்கு வந்து நிறையா படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு ஆனால் என்னால படிக்க முடியலை இருந்தாலும் என் பொண்ணை வந்து நல்ல முறையில் படிக்க வச்சு அவளை வந்து எந்த துறைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாளோ அந்த துறைக்கு அவளை நான் அனுப்பிடுவேன் என்னுடைய என்ணம் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் படிக்காத பிள்ளைகள படிக்க வைக்க முடியும் வறுமையில் இருக்கிற பிள்ளைகள வறுமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நான் வந்து ஃபீஸ்லாம் அதிகமாக வாங்க மாட்டேன் அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்னால் முடிஞ்ச கல்வியை நான் அவங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன் நான் வந்து ஒரு பத்து வருஷமாகவே பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா கல்வி என்பது நம்ம நமக்கு வந்து இலவசமாக கொடுக்க கொடுக்கக்கூடியது அதனால் வந்து அதனால ஃபீஸ்லாம் அதிகமாக கேட்க மாட்டேன் அதனால பிள்ளைகளுக்கு வந்து என்னால் கொடுக்க முடிஞ்ச கல்வியை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுவேன் அவர்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எப்படி ஒற்றுமையாக வந்து இருந்து எங்கள் குடும்பத்தை வந்து எங்கள் அப்பா நல்வழிப்படுத்துனாரோ நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ அதனால வந்து நாமளும் வந்து ஒவ்வொரு மாணவனுக்கும் தேவையான கல்வியை நான் கொடுத்து அவர்களையும் நான் சந்தோஷப்படுத்தி அவர்களையும் நல்வழிப்படுத்திட்டு அவங்களையும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அவங்க உணர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவங்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுப்போம் எங்கள் குடும்பம் ஒரு சந்தோஷமான குடும்பமாக இருக்குது இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் தேங்க்யூ